எங்கள் ஊரில் வந்து கோவில்லாம் அதிகம் கோவில்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து சுற்றுலாவுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க கோவில் பூங்காக்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நிறையா பேர் வருவாங்க நானும் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போய் இருக்கிறப்ப அவங்க வந்து என்ட வந்து ஏதாவது டீடியல்ஸ் கேட்பாங்கல்லையா இங்கே எப்படி போகணும் இது வந்து என்ன என்ன அப்படின்ட்டு வந்து என்ட வந்து கேட்பாங்க அப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அவங்களும் நிறையா விஷயோம் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்த இப்போ ஷேர் பண்ணுறோம் அப்புடின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு வந்து நம்ம எதிர் பார்ப்போம் இல்லையா அதேமாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறப்ப அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இதுமாரி எங்கள் ஊர்லேயும் இதமாரி நிறையா ப்ளேஸ்லாம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதேமாரி நானும் இந்த இந்த இடம்ல இதிலலாம் வந்து நிறையா இதெல்லாம் நிறையா கல்வெட்டுகள் நல்ல சிற்பங்கள் ஓவியங்கள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது இது வந்து ஆர்க்கிடெக்சர் வந்து இதெல்லாம் வந்து இப்பிடில்லாம் இது பண்ணால் இதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கமுடியும் அப்படிலாம் வந்து நானும் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதேமாரி இப்போ கோவில் இது சுற்று இது பூங்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் இங்கே வந்து நிறையா விளையா விளையாடக்குள்ள அவங்க அவங்கக்குள்ள ஷேர் பண்ணிக்கக்குள்ள நமக்கு வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் வந்து கிடச்சிச்சி அப்போ வந்து சுற்றுலா சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு வந்து கிடச்சிச்சி இப்போ எங்கள் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் கிட்ட என்ன இருக்குது அப்படினா அவங்களுக்கு தெரி இப்போ வெளிலேருந்து வந்திருக்குறதனால அவங்களுக்கு வந்து நிறையா விஷயம் வந்து தெரியாது இப்போ சாப்பு ஒரு சாதாரணமாக சாப்பிட்றது கூட அவங்களுக்கு தெரியாது எங்க வந்து நல்லா இருக்கும் ஃபுட்டு வந்து இங்கே நல்லா இருக்கும் அப்புடின்ட்டு தெரியாது அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல்ல வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும் இங்கே போய் சாப்பிடுங்க அப் அப்படினு வந்து நான் நிறையா வந்து சொல்லியிருக்கேன் நிறையா பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதேமாதிரி இங்கே வந்து ஒரு இப்போ வ ஒரு வாரம் இப்போ டூர் வராங்க அப்புடின்னா இங்கேயிருந்து வேற என்ன கோவில் வந்து ஃபேமஸ்ஸு வேற என்ன வந்து போய் பார்த்து பார்க்கறத்துக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ககுள்ள பக்கத்தில் வந்து இங்கேயிருந்து வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிலலாம் வந்து நிறையா ஃபேமஸ்ஸு அங்கே வந்து நிறையா அருங்காட்சியகங்கள்லாம் அங்கேயும் வச்சிருக்காங்க நிறையா கோவில்கள் அதெல்லாம் வந்து அங்கேயும் நிறையா இருக்குது அங்கே வந்து நல்ல மீன் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்புடின்ட்டு இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வராங்க அப்புடின்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஃபுல்லாக இங்கிலிஷ்ல தான் பேசியாகணும் அப்போ வந்து கெய்டன்ஸ்னு ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து வேணும் அப்போ வந்து கெய்டு பண்ணுறதுக்கான ஆள் வேணும் அப்படின்னக்குள்ள இப்போ வந்து நிறையா படிச்சிட்டு இருப்பாங்க நிறையா வந்து இப்போ கும்பகோ இப்போ ஒரு கும்பகோணத்தில் பிறந்தாங்க அப்புடின்னா இங்கே உள்ள கோவிகள்லாம் பற்றி அவங்களுக்கு நிறையா தெரியும் அதுமாதிரி தஞ்சாவூர் தஞ்சாவூர் எடுத்தோம்னால் தஞ்சாவூர்ல பிறந்துருந்தாங்க அப்புடின்னா அங்கே உள்ள இது வந்து டீடியல்ஸ் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதேமாரி தெரியக்குள்ள இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை கெய்டு பண்ணுறதுக்கான ஒருத்தவங்களை காட்டிவிடக்குள்ள அவங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க இப்போ கெய்டு பண்ணுறாங்க அப்புடின்னா இப்போ ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்புடின்னா அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இங்கிலிஷ் இங்கிலிஷ்ல இது பண்ணால் இங்கிலிஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் உருது தெரியுமா உருதில் பேசணும் மலையாளம் தெரியுமா மலையாளத்தில் பேசணும் அந்தமாதிரி கெய்டன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுமாதி ரி ட்ரான்ஸ்போர்ட் வசதி அப்புடின்னா இப்போ வ வாகன அவங்க வந்து நார்மலாக இப்போ வெளி வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து காருக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து ஃபெசிலிட்டி வந்து இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்போர்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து இது உங்களுக்கு போய்ட்டு வரத்துக்கு வந்து எவ்வளோ சார்ஜ்ஜி அந்தமாதிரி வந்து அவங்களுக்கு காட்டிவிட்றது இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து ட்ரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து கார் வேன் அந்தமாதிரி வச்சிருக்காங்க இப்போ வந்து என்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இப்போ வந்து வ வண்டி போகணும் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்போ வந்து நான் சொல்லுவேன் எங்கள் அண்ணா இருக்காங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவங்களுக்கு கம்மிப்பண்ணிகோங்க அப்படின்னு வந்து என்னால் சொல்லமுடியும் அதேமாதிரி இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ தெரிஞ்சவங்க நம்ம சொன்னோம்னால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் அல அலைஞ்சி திரிந்து இதுமாதிரி கஷ்டப்படணும்னு தேவயில்ல ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்து அதுமாரி இப்போ ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டு இருக்குது அப்புடின்னா அங்கேயே கெய்டன் கெய்டன் பண் கெய்ட் பண்ணுறவங்களுமே கூட பக்கத்தில் இருப்பாங்க அது அதுமாதிரி ப்ளேஸ்லாம் வந்து அதுமாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது இப்போ சுற்றுலா சுற்றுலா வரவங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு இதுவாக இருந்துச்சு அப்புடின்னா அவங்களுக்கு வந்து போய்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு வந்து ஈஸியாக டைம் இருக்கும் பஸ் ஏறி இறங்கி அந்தமாதிரி போனோம்னால் ரொம்ப அலைச்சல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அந்தமாதிரியான இதெல்லாம் வந்து ஏன்டா வந்தோம் அப்படின்றமாரி தாட்லாம் அவங்களுக்கு வந்துடும் அந்தமாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா வந்து இப்போ கெய்டு பண்ணுறவங்களும் நல்லவங்களாக இருக்கணும் அதுமாதிரி கூட்டிட்டு போய்ட்டு வரவங்களும் நமக்கு சேஃப்பாக உள்ளவங்களாக வந்து பார்த்து இப்போ நம்ம ஒருத்தவங்களை கெய்ட் பண்ண சொல்கிறோம் அப்புடின்னா அந்தமாதிரி இருக்கணும் அதமாதிரி உள்ளவங்களாக பார்த்து நம்ம சொல்லணும் அதுமட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் போக போகமுடியாது இதுமாதிரி நம்ம இந்த ஊருக்கு போனதே இல்லை அதுமாதிரி வெளி நாட்டுலேருந்து வருவாங்க வந்து நமக்கு கெய்ட் பண் ஏதோ ஒரு வாய்ப்பில் வந்து அவங்களுக்கு கெய்டு பண்ணுறதுக்கு நமக்கு இது கிடச்சிச்சி அப்படினா அவங்கள யூஸ் பண்ணி நம்மளும் அந்த ஊரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கான ஒரு ஈஸியான ஒரு இது கிடைக்கும் கிடைக்கக்குள்ள நம்மளும் போய்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துர்லாம் ஈஸியாக வந்துடலாம் அதேமாதிரி இதெல்லாம் நான் நம்ம வந்து ஒரு சின்ன அனுபவங்கள் தான் நமக்கு நம்ம நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்டிடியூஸ் ஆகுறோம் அப்புடின்னா அவங்கள்டேந்து நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் நம்மள்டேந்து நல்ல விஷயம் நம்மள்ட உள்ள நல்ல விஷயங்கள வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அந்தமாதிரி நிறையா வந்து இதெல்லாம் நம்ம வந்து கிடைச்சி கற்றுக்கணும் அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து நல்ல நல்ல நல்ல விஷயங்களை வந்து எந்த ஒரு இதுக்கும் அவங்கள கஷ்டப்படுத்துகிறா மாதிரி ஏதும் இது பண்ணிடாமல் பார்த்து நிதானமாக பேசி அவங்கள்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும் வெளி நாட்டிலேந்து வந்திருக்காங்க இப்போ ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்குறாங்க எனக்கு தெரியாது வேற யார்டையாது கேட்டுக்கோங்க அந்தமாதிரிலாம் சொல்லாமல் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து கெய்ட் பண்ணணும் அந்தமாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் மற்றவங்கள்ட ம மனசு கஷ்டப்படுகிறா மாதிரி அவங்களுக்கு இப்போ வெ வெளிநாட்டிலேருந்து வெளி வெளிநாடுன்னு இல்லை இப்போ வெளி ஸ்டேட்டு வெளி டிஸ்ட்ரிக்கு அதுமாதிரி வராங்க அவங்களுக்கு வந்து ஸ்லாங் இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு ஒரு ஸ்லாங் வேற வேற ஸ்லாங்கு இருக்கும் அந்தமாதிரி இப்போ சென்னைலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்மள அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம இதெல்லாம் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லமுடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அவங்கள் அவங்கள்டேந்து நம்மளும் வந்து விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணி வாங்கி நம்மளும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கா நம்மளும் ட்ரை பண்ணும் அந்தமாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் நிறையா வந்துதெ நம்ம நிறையா தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க தான் நம்மளோட ஆர்வங்கள் சிந்தனைகள்லாம் வந்து அதிகரிக்கும் நிறையா கற்றுக்கணும் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் எதையுமே தெரியாது அப்படின்னு இல்லாமல் தெரியிலனா கூட மற்றவங்கள்ட இருங்கள் நான் கேட்டு சொல்கிறேன் அந்தமாதிரி ஒரு தாட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிறையா சுற்றுலா இதுக்கெல்லாம் வரவங்களை வந்து தப்பாக கெய்ட் பண்ணாமல் நல்ல கரெக்டான வழியில் கெய்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் நல்ல சேஃப்பு நமக்கும் நல்ல இது நல்ல ஒரு எக்ஸ்பிரியன்ஸ் கிடைக்கும் அதேமாதிரி நம்மளும் ஒரு கெய்டன்ஸு கெய்டட் கெய்ட் பண்ணுறவங்க கெய்ட் பண்ணுறவங்களா நம்மளும் ஒரு நல்லவங்களாக இருக்கலாம்